எங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கண்ணாம்மூச்சி விளையாட்டு நாங்கள் கண்ணாம்மூச்சி விளையாடுவது வீட்டில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது குழந்தைங்களோடு இந்த விளையாட்டு விளையாடணும் அப்போ வந்து கண்ணக் கட்டிக்கிட்டு விளையாடும்போது எல்லோரும் சிரித்த முகத்தோடு வீட்லேயும் சரி வெளியே வராண்டா இடத்துலயும் சரி இது கொஞ்சம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் சந்தோஷமா விளையாடுவாங்க சிரித்த முகத்தோடு விரும்பி விளையாடுவாங்க ரொம்ப விருப்பத்தோடு விளையாடுறது இந்த ஒரு விளையாட்டுதான் கண்ணாம்மூச்சி விளையாட்டுதான் அதைப் பாக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கும் அதை விரும்பி அத செய்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கும் குழந்தைங்க சிரிக்கிறது அதுங்களும் ஓடி ஆடி விளையாடுறது பிடிச்சிப் பாக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போதும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்